தமிழ் கலாச்சாரம்னா இப்போ நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்ப பழமையான கலாச்சாரம் ரொம்ப சிறப்பான கலாச்சாரமும் கூட இது ரொம்ப நல்லா நடந்துட்டுருந்தது இப்போ வந்து எல்லா மொழிக்காரவுங்களும் உள்ளே வந்ததனால எல்லாருடைய கலாச்சாரமும் கலந்து நம்ம கலாச்சாரம் மாறிடுச்சி முதல்ல நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தில் வேட்டி சேலை மட்டும் தான் இருந்தது இப்போ அந்த வேட்டி சேலையெல்லாம் அழிஞ்சு பேண்ட்டு சர்ட்டு சுடிதாரு இந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சி நம்ம கலாச்சாரத்தில் நிறையா பேர்த்த முதல்லியே கூப்பிட்டு வெச்சு ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக எடுத்து செய்வோம் சமையல் சொல்வோம் டேபிள் சேருக்கு பந்தல்காரருக்கு சொல்வோம் வாழ மரத்துக்கு சொல்வோம் இப்போ எல்லாம் மொத்தமாக ஒருத்தர்க்கிட்டேயே கொடுத்துட்டு நம்ம யாருக்கிட்டேயும் போகாமல் ஃபோன் பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு நம்ம கலாச்சாரத்தை நம்ம ரொம்ப சிறுமைப்படுத்திட்டோம் எல்லா கலாச்சாரமும் சேர்ந்து வந்து நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிடுற மாதிரி ஆயிடுச்சி எல்லாம் கலந்த மாதிரி ஆயிடுச்சி நம்ம கலாச்சாரம் தனியாக சொல்கிற மாதிரி இப்போ எதுவுமே தெரியல